திறந்த வெளியில் நீர் இருந்து போனாக்கால் பாதுகாப்பாக இருக்கணுனாக்கால் அந்த இடத்துல வந்து நமக்கு கால் இறங்கும் போது நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் ஆற்றுல ஆற்றுல வந்து மணல் இழுக்காத மாதிரி இருந்தால் அங்கே நீயலாம் மணல் இருக்கிற மாதிரி இழுக்கிற மாதிரி இருந்தால் அங்கே நீயாது வந்துடலாம் அது ஓரளவுக்கு வந்துடலாம் அதுக்கு பின்னாடி வந்து பாசி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கால் வழுக்கும் அது இல்லாமல் ஃபுல்லாக செடி போகக்கூடாது நீயக்கூடாது நீஞ்சோம்னாக்கால் காலில் நீயும்போது காலில் பிடிச்சி எல்லாம் செடிங்களெலாம் இது பண்ணிக்கும் அப்போ வந்து நீ நீய முடியாத மாதிரி போய்விடும் அது இல்லாமல் உள்ளே வந்து சேறு இருக்குதா கொஞ்சம் காலில் ஆழமாக வச்சு பார்த்துட்டு உள்ளே போகணும் சேறு இருந்தாலே உள்ளே போனால் நீயும் போது சேற்றுல கால் மாட்டிக்கும் அப்புறம் நம்ம வர முடியாது சேறு இல்லாமல் இருக்கணும் பாசி இல்லாமல் இருக்கணும் மணல் அரிப்பு இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீய முடியும் இல்லைன்னாக்கா ஏதாவது ஒரு பிரச்சினை வந்து உள்ளே மாட்டிக்கும் அதை பார்த்துட்டு நீயணும்